அது ஒரு கிருமி நாசினி வாசலில் உள்ள கிருமிகள் அழியும் அதேபோல் நறுமணமாகவும் இருக்கும் அதன் தெளிப்பதன் மூலம் கையில் உள்ள கிருமிகள் அழியும் எனவே ஆரோக்கியத்திற்கு வழி வகை செய்யும் வீட்டில் வாசல் மற்றும் சுற்றுப்புறத்தில் உள்ள கிருமிகள் அழிவதற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் எனவே வாசல் சாணம் தெளிப்பதனால் பல்வேறு ஆரோக்கியத்திற்கு வழி வகை செய்யும் அது மட்டுமல்லாமல் தீய சக்திகள் அண்டாது எனவே லக்ஷ்மி காடாச்சம் வர வழிவகை செய்யும் அதே போல் வந்து விருந்தினர் வரும்பொழுது அவர்களுக்கு மனம் கவரும் வண்ணமாகவும் அமையும் எனவே அது ஆரோக்கியத்துக்கு வழிவகை செய்யும்